எங்கள் மாநிலத்தில் வந்து எப்பட்னு கேட்டீங்கன்னால் குருக்களை தான் நாங்கள் மெயினாக மதிப்போம் ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் இத்தனை மணிக்கு நாங்கள் ஒரு பூஜை பண்ணும் ஒரு அபிஷேகம் பண்ணும் ஒரு ஆராதனை நடத்தணும் நீங்கள் இத்தனை மணிக்கு வந்துடுங்க அப்புடின்னு சொன்னால் அவங்க ஆட்டமெட்டிக்காக அந்த கோயிலை வந்து திறந்து அங்கே என்னென்ன பண்ணுமோ அவங்க எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க ஒரு அபிஷேகம் பண்ணும்னால் மூணு மணிநேரம் ஆகும் அதுக்கு டைம் அந்த பூ பழம் அந்த சாமியை வந்து ஜோடிக்கிறது எல்லாத்தையும் கணக்கு பண்ணீங்கன்னு வச்சிங்க அவங்களுக்கு மூணு மணி நேரம் ஆகும் அவங்க என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னால் உடம்புக்கு எக்சைஸு கால்ல விழுகிறோம் பார்த்திங்களா கடவுள் கால்ல விழுகுறோம் பாருங்கள் அது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு எக்சைஸ் மாரி இருக்கும் நாலு டிரிப்பு விழுக அஞ்சு டிரிப்பு விழுக அப்படிம்பாங்க அடுத்தது கோயிலை சுற்றி வர சொல்லுவாங்கள் அது வாக்கிங் டைம் அது வாக்கிங் டைம்னால் எதுக்கு புரோஜனம்னு கேட்டீங்கன்னால் சுகரு கிகரு எதுவுமே வராத அளவுக்கு அது கன்ட்ரோல் பண்ணும் அதனால எனக்கு அது தான் அந்த குருக்கள் தான் பிடிக்கும்